இருபத்து ரெண்டு மே ரெண்டாயிரம் அஞ்சு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதிமூணு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு